ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்தோறாம் ஆண்டு பஜாஜ் பைக் வைத்திருந்தேன் அதை நீண்ட காலமாக அதில் பயணித்தேன் இப்பொழுது யமஹா சலூட்டோ வைத்திருக்கிறேன் இருப்பினும் சாலை நடைமுறைகளை பின்பற்றி அதற்குண்டான பயிற்சியைப் பெற்று சாலைகளில் பயணிப்பது என்பது சேஃப்டியான ஒன்று மிகவும் பாதுகாப்பானது சாலை வசதிகளை பின்பற்றுதல் என்பது எதிரில் வருபவர்கள் தான் பின்பற்ற வேண்டும் என்பதை காட்டிலும் நாம் பின்பற்றி செயல்படுத்தினால் நமக்கு சேதாரம் இல்லை கனவு பைக் என்று சொல்வதைவிட வயதான காலத்தில் ஸ்கூட்டர் வைத்துக்கொண்டு சென்றால் கியர் மாற்றும் பிரச்சனைகள் இருக்காது எங்கு சென்றாலும் ஈசியாக சென்று வரலாம் வயது மூப்பு காரணம் ஓட்ட முடியாது என்ற என்பதெல்லாம் கிடையாது உடல் சோர்வு நீங்கி சரியான பாதையில் செல்லலாம்